எங்கூரில் நிறைய பேர் மட்டை பின்னுற தொழிலில் இருக்காங்க இது வந்து கைத்தொழிலுன்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு அதுதான் மெயின் தொழில் இது இப்போ இந்த மட்டைங்கறது வந்து வெலை காசு கொடுத்து அங்கிங்கேலாம் போய் வாங்க வேண்டிய தேவையில்லை இது தானாக வளர்கிற மரத்துலருந்து தான் வெட்டி எடுத்துகிட்டு வந்து பின்னுவாங்க மட்டை வந்து பச்சை மட்டைங்கறது எதாவது விசேஷத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அது நல்லா டிசைனிங் பண்ணி நல்லா கட்டுறதுனால டெக்ரேஷன்லாம் பண்றதுனால நல்லாயிருக்கு இந்த காய்ஞ்ச மட்டைங்கறது அதை நல்லா பின்னி குடிசையாட்டம் போட்டு அதுலேயும் இருக்கலாம் நல்லா வெயில் காலத்துக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும் அதுபோக எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணா இருக்காங்க வீடு கட்டுற தொழிலில் இருக்காங்க அவங்க அவங்க வந்து டிசைனிங் நல்லா பண்ணுவாங்க வீடு வீடு வேலையிலெல்லாம் நல்லா டிசைனிங் நல்லா பண்ணுவாங்க